எனக்கு வந்து எழுதுறதுனால் ரொம்ப பிடிக்கும் தனியாக எழுதிகிட்டே இருப்பேன் எனக்கு வந்து நான் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணிட்டிருக்கேன் நிறையா ஸ்டோரிலாம் நான் படித்தேன் அதன் மூலமாக நான் எழுதிட்டிருக்கேன் படித்த ஸ்டோரியை நான் எழுதிட்டிருக்கேன் அப்றம் ஊரில் நடக்கிறது எங்கள் ஊரில் நடக்கிறது அதை வச்சியும் ஒரு கதை எழுதியும் அது ஒரு கதையும் எழுதிட்டிருக்கேன் அப்றம் வேறே என் வாழ்க்கையில் நடக்குறதுலாம் ஒரு டைரி போட்டு எழுதிட்டிருக்கேன் அந் எழுதுறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதை எழுதி அதை வந்து ஒரு புக்காக வெளியிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை எழுத்தில் எனக்கு லட்சியம்னால் இதுதான் நான் எழுதி என்னோடய எழுத்தில் வந்து ஒரு புக்கை வந்து வெளியிடணுன்னு ஆசை